டென்த் ரிசல்ட் நான் டென்த்து படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரிலேஷனில் ஓரளவுக்கு மார்க் எடுத்திருந்தாங்க டென்த் இல்லையா சின்னப்பிள்ளை விளாடுற வயது ஒவ்வொரு டைமும் நான் விளாடப் போகும்போதும் எங்கள் அப்பா கூப்பிட்டு என்னை திட்டுவாங்க நாலு பேர்கிட்ட பேசும்போது இல்லை எங்கள் அம்மாகிட்ட சொல்லுவாங்க இவனெலாம் மறிக்க மாட்டான் மார்க் எடுக்க மாட்டான் அப்புடின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் பக்கத்தில் உள்ளவங்களும் யாரும் நானூறுக்கு மேலே அப்போ எடுக்கலை ஒவ்வொரு டைமும் எனக்கு சின்ன வயசுங்ன விளாடுணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் விளாண்டுட்டுருப்போம் இப்போ மொபைல் இருக்குது எல்லாமே ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளாட்றாங்க அந்த காலக்கட்டத்தில் அதலாம் இல்லை எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து கூப்பிடுவாங்க திட்டுவாங்க கூப்பிடுவாங்க திட்டுவாங்க நான் ஒரே வார்த்தைதான் சொன்னேன் உனக்கு வந்து நான் நானூறுக்கு மேல் எடுத்துறேன்பா என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்களும் விட்டுவிட்டாங்க நானும் நெருங்க நெருங்க எனக்கு எக்ஸாம் பயத்தில் வந்து படிக்கத் தோணலை ஏதோ லாஸ்ட்டு இருந்த ஒன் வீக் படிக்க ஆரம்மிச்சோம் குரூப் ஸ்டெடி மாதிரிதான் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போட்டு படிக்க ஆரம்மிச்சோம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நாளைக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நைட்டு அவ்வளோ பதம் பயம் என்ன மார்க் வரப் போது அப்படிங்கிறது மொபைலில் பார்க்க விருப்பம் இல்லாமல் நான் நேராக ஸ்கூலுக்குப் போயிட்டேன் அங்கே வந்து நேம் போர்டில் மார்க் பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நான் எதிர்பார்த்த மார்க்கை விட ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேல்தான் வந்துச்சு அது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாகிட்ட சொல்லும்போது எங்கள் அப்பா நம்பலை ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் அப்பா வந்து எதிர்பார்த்த மார்க்கை விட நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்